ஹலோ அம்மா புவியோடய அம்மா பேசுகிறீங்களா அம்மா நான் பாலகிருஷ்ணா ஸ்கூலிருந்துதாம்மா பேசுகிறேன் ஆ அதுதான் பாப்பாவுக்கு ஈவினிங்கி கொஞ்சம் ஸ்டெடி வெச்சுருக்கோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் ஓ நாளைக்கு அதுதான் இப்போது ரெகுலராக வந்து அவங்க சிக்ஸ் தேர்டிங்கிறதை செவன் தேர்டி ஆகிடும் ஸோ அதனால மார்னிங் எங்களுக்கு பஸ்ஸு வந்து ஃபைவ் சிக்ஸ் குள்ளேவே கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ ரிமைனிங் அந்த ஒன் ஹவருக்காக உங்களுக்கு ரிமைன் பண்ணுறோம் ஸோ நாளைக்கு எக்ஸாமுங்றதுனால ஸோ கம்பல்சரி இன்றைக்கி இருக்க வேண்டியதாக இருக்குது பேலன்ஸ் பண்ணிக்குவீங்களா அவங்க எப்படி நீங்கள் பிக்அப் பண்ணிக்குவீங்கன் சொன்னால் அதுக்குத் தகுந்தமாதிரி நாங்கள் பாப்பாவுக்கு சொல்லி வெச்சுருக்கோம் சொல்லி வைக்கிறோம் ம் அப்படிங்களா சரிங்க வேறு யாரும் வந்தால் பிக்அப் பண்ண மாட்டாங்க இது அவங்க அவங்க ஃபேரண்ட்ஸ் மட்டும்தான் ஆஆ நாங்கள் கே ஓகே ஓகே சரி நீங்கள் ஆ மற்றபடி நல்லா படிக்குதுங்க பாப்பா நல்லா படிக்குது ம் ஸோ கொஞ்சம் அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹவரு பேர் பண்ணுவோம் கொஞ்சம் அட்ஜெட் பண்ணுவோம் பே கிளாஸுங்கிறதுனால் ஆ ம் சொல்லுங்க அங்கே எப்படி வீட்லெலாம் நீங்கள் கைட் பண்ணுறீங்களா மேக்ஸிமம் நாங்கள் இங்கே டீச்சர்ஸ் பண்ணிணாலும் உங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அலார்ட்டாகவே இருக்கணும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி அவங்களும் எதாவது ஆக்டிங் பண்ணிகிட்ருந்தாங்கனா கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணுங்க மூவ்மெண்ட் எப்படின்ட்டு எதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுங்க ஆ அவங்க பாப்பா எப்படி வேறு என்ன இதுன்னு சொல்லுங்க அதுக்குத் தகுந்தமாதிரி நாங்கள் அவங்கள இது பண்ணிக்கிறோம் அப்படிங்களா சரி சரி சரிங்க ஓகே ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாம்மா ம் ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாங்க நாங்கள் ஆக்ஷுவலி இப்போது சார் கிட்டே பேசியிருக்கோம் சேர்மன் கிட்டே ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப இது சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இந்த இஷ்யூ தான் கண்டிப்பாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கறோம் ஸோ இந்த ஸ்பெஸல் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணிக்க சொல்லுங்க ம் எதாவது உங்களுக்கு எதாவது டவுட்டுனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆ ஆ கண்டிப்பாங்க பார்த்துக்கிறோம் உங்கள் இந்த டைம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரணும் ஸோ அதுக்காக நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ம் ஓகேங்களா ஆ ஓகேங்க ஓகே ஓகே ஓகேங்க ம் ஆ சரிம்மா